ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் சாரி மேம் அதான் மேம் எங்கள் ஜாப் சாரி மேம் அதான் எங்க வே அதான் மேம் எங்கள் வேலை சாரி மேம் சாரி மேம் அதான் மேம் அதான் மேம் எங்கள் வேலை சாரி மேம் சாரி மேம் சாரி மேம் சாரி மேம் அதான் மேம் எங்கள் வேலை சாரி மேம் அதான் மேம் எங்கள் வேலை நாங்கள் அந்த வேலை தான் மேம் பார்க்றோம் சாரி மேம் இனிமேல் நடக்காமல் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து சாரி மேம்